ராஜம் பழக்கடைங்களா ஆ என்ன பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா பழம் இருக்குங்குளா ஆ ம் ம் எல்லா பழமும் கொடுங்க சப்போட்டா கொய்யா பழம் ஆப்பிளு ஆரஞ்ச் ஆப்பிள் கிலோ எவ்வளோங்க மாதுளை ம் வெலை கூடிடுச்சிங்ளா ஆ ஆ

ஆ அது ஒரு கிலோ கொடுங்க ம்ம் ஆரஞ்சு கிலோ எவ்வளோ ஆரஞ்சு ம் நூற்றிப்பத் திராட்சை திராட்சை அப்படியா சரிங்க அதை எல்லாம் அரை அரை கிலோ கொடுங்க ஆரஞ்சு திராட்சை ம் செ செவ்வாழை செவ்வாழை ஆ அது கிலோ எவ்வளோ செவ்வாக்கு செவ்வாக்கு அது எவ்வளோ கிலோங்க நூற்றி அறுபதா சரி அரைக் கிலோ அது கல்லா ஆ அல்லா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க வாழைப் பழம் சரிங்க நான் வில போட்டு வைங்க வந்து வாங்கிகிறேன் சாயந்தரமா வந்து வாங் ஆ செரிங்க ச ஆ ஆ செரிங்க சார் சரி